இந்த கோகோ விளையாடும் போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எந்த வித சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து விளையாடுவோம் விளையாடும்போது சந்தோஷமாக இருக்கும் எந்த ஞாபகமும் எந்த எங்களுக்குள்ளே ஈகோவோ போட்டியோ அதெல்லாம் இல்லாமல் எல்லோருமே ஒரே சிரித்த முகத்தோடு ஹேப்பியாக விளையாடுவோம் அப்புறம் ஓடும்போது விளையாட வரும்போதெல்லாம் எல்லோரும் மாற்றி மாற்றி தள்ளி விட்டுக்குணு சிரிச்சுக்குனு எல்லாத்தையுமே மறந்துவிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த விளையாட்டு அதனால்தான் அந்த கோகோ விளையாட்டு நாங்கள் விளையாடுவோம் அடிக்கடி விளையாடணுன்னா கோகோ விளையாட்டு தான் விளையாடுவோம் நாங்கள் யா ஒரு சிலரெல்லாம் ரொம்ப சோகமாக இருந்தாலும் கூட அவளுங்களும் சேர்ந்து எங்களோட விளையாடி வைக்கும் போது எங்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் அந்த கோகோ விளையாட்டு பிடிக்கும்